சமையல் பற்றி சொல்லணும்னா எனக்கு சமைக்கிறது கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னால் காலை எந்துருச்சி எங்கள் வீட்டில் காஃபி போட்டுவிட்டு எல்லாத்தையும் எழுப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சமையல் பண்ண ஆரம்பிச்சுருவோம் சமைக்கிறதில் வந்து பாத்தீங்கனா நான் அந்த டிவியில் கலைஞர் டிவியில் சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கனா அதில் நண்டு சேகர்னு சொல்லிவிட்டு அவர் ஒருத்தர் வருவார் அவர் கூட ரெண்டு மூணு பேர் வருவாங்க அவங்க சமைக்கிறது இந்த மட்டன் செய்யுறது பருப்பு சாம்பார் வெக்கிறது இது எல்லாமே எல்லாமே ச காட்டுவாங்க அதெல்லாம் பார்க்கறத்துக்கு நல்லாயிருக்கும் அதை பார்த்து நம்மளும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் சாயங்காலம் ஆறு ம அஞ்சு மணிக்கு ஜெயா டிவியில் போட்டு காமிப்பாங்க ஒரு லேடி வந்து அவங்க செய்வாங்க அவங்க இந்த குழந்தைங்களுக்காக புட்டு எல்லாம் எப்படி செய்யுறது சா பருப்புசாதம் பாயசம் வைக்கிறது லட்டு பிடிக்கிறதெல்லாம் காமிப்பாங்க அதை பார்ப்பேன் அப்புறம் அந்த தாமோதரன் ஒரு நிகழ்ச்சி சனிக்கெழமை சனி ஞாயிறில் வருவார் அவங்க காமிப் இப்போ எல்லோருமே நிறையா பேர் அந்த ஸ்டாருங்களாம் போட்டு செய்யுறது அதெலாம் யார்யார் எப்படி எப்படி பண்ணுறாங்கனு பார்ப்பேன் அதெலாம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாம் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம் வீட்டில் ஏதாவது தெரிஞ்சதை பண்ணலாம்னு நாங்கள் ப பண்ணு பண்ணுவோம் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்று ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கேன் பெரும்பாலும் எங்கள் பெண்ணு தான் சமைக்கும் இருந்தாலும் இதெலாம் நான் பார்த்துட்டு எங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன் இந்த மாரி செஞ்சாங்க பார்த்தேன் அப்படினு அவர்களுக்கும் நேரம் கிடைக்கக்குள்ள உக்கார்ந்து பார்ப்பாங்க எல்லாம் பார்த்து இது செய்யலாம் அது செய்யலானுவாங்க அப்புறம் எங்கள் மருமகனும் அவரும் டிவி இதை ஃபோனில் போட்டு காட்டுவார் அத்தை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இஞ்சி இதெல்லாம் கஷாயம் வச்சு கொடுக்கறது இதை இதெல்லாம் காட்டுறாங்க பாருங்க அப்படிம்பாங்க அப்புறம் காலைல ஏழு மணிக்கு ஒரு வாட்டி காமிப்பாங்க அந்த ராசி பலன் முடிஞ்ச உடனே காட்டுவாங்க அதுலையும் காட்டுறாங்க சம் இந்த குழந்தைங்களுக்காக எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் அதையும் பார்ப்போம் பார்த்து எல்லாமே பார்த்து செ எனக்கு பிடிச்சத தெரிஞ்சளவுக்கு ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு அதை அதை இதை இதை இப்படி செய்றாங்க என்னென்ன போடுறாங்க அளவு எவ்வளோ போடுறாங்க நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா செய்கிறாங்க செய்யறத பார்த்து நாங்களும் செஞ்சுருக்கோம் ஒன்று ரெண்டு செஞ்சு கொடுத்துருக்கோம் இன்னும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன் இன்னும் நிறையா நான் நல்லா சமைப்பேன் இருந்தாலும் இன்னும் அதையும் பார்த்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் பார்த்துட்ருக்கேங்க